ஆமாம் பழம் பழம் மண்டி தான் சொல்லுங்க அப்படிங்களா இந்த ஆப்பிள் ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது சாத்துக்குடி இருக்குது அப்புறமா மாதுளம்பழம் இருக்குது மாம்பழமும் இருக்குது வாழைப் பழமும் இருக்குது ஆ உங்களுக்கு ஆப்பிள் எல்லாம் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வருதுங்கம்மா ஒரு கிலோ ஆ ஆ மாம்பழம் வந்து ஆ மாம்பழம் பார்த்திங்கன்னா இருக்குது மல்கோவா மாம்பழம் இருக்குது செந்தூரம் பழம் இருக்குது நீலம் பழம்னு ஒரு மாம்பழம் இருக்குது அந்த மாம்பழம் நல்லா இருக்குதுங்க நல்லாயிருக்கும் ம் ஆ சரிங்க வாழைப் பழம் என்னான்ன பழம் வேணுங்க செவ்வாழை வேணுமா இல்லை இது ம் எத்தனை சீப்பு வேணும் ம் பூவாழை சீப்பு ரெண்டு செவ்வாழை பழ சீப்பு ஒன்றா சரி மாம்பழத்தில் வந்து மூ மூணு மாம்பழமும் போட்டு விட்டுடட்டுங்களா

ஆ பார்த்திங்கன்னா ஒரு கிலோவே நூற்றம்பது ரூபா வருதுங்கம்மா ஆமாம் ம்

ம் எங்க பழத்தெலலாம் ஒரு இதுவுமே இருக்காது நல்லாவே இருக்கும் பழம் ஆ சரிங்க ம் சரிங்கம்மா இதில் ஒரு மூணு கிலோ செவ்வாழையில் ஒரு சீப்புங்களா ஆ சரிங்கம்மா பூ வாழையில ரெண்டு செவ்வாழையில ஒன்று சரிங்கமா கொடுத்து விடுறேன்ம்மா ஆ ஆ இப்போ ஆப்பிள் திராட்சை பழம்லாம் வேணாங்களா ம் இல்லை மாம்பழம் வாழப் பழம் மட்டும் கேட்குறிங்களே இது மா விஷேசம் கொழந்தைங்க சாப்பிட்றது மாம்பழம் வாழைப் பழம் மட்டும் கேட்குறிங்க அதுதாம்மா ஆப்பிளு திராட்சைலாம் வேணாமான்னு கேட்டேன் ம் சரிங்கம்மா சரிங்க நாங்கள் கொடுத்து விட்றோம்